விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படினு பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றுலா தளங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில ஆன்மீக தளங்கள் அப்படினும் இருக்குது சுற்றுலா தளங்கள் அப்படினு பார்த்தீங்கன்னா செஞ்சி காேட்டை மரக்காணம் பீச் ஆரோவில் க்ளோப் அப்படினு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சுற்றுலா தளங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இது சுற்றுலா பயணிகளை அதிகளவு ஈர்க்குது சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற அளவுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்குது ஆன்மீக தளங்கள் அப்படினு பார்த்தீங்கன்னா சிங்கதரம் ரங்கநாதர் கோவில் மேல்மலையனுார் அங்காளபரமேஸ்வரி கோவில் இந்த மாதிரி சில ஆன்மீக தளங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இது இது அந்த மாதிரி ஆன்மீக தளங்கள் வந்து நிறைய தேர் திருவிழாக்கள் பண்டிகை காலங்கள் நிறைய விசேஷங்கள் அப்படி நிறைய நடைபெறும் இதுவும் வந்து அதிகப்படியான மக்களை கொண்டு சிறப்பான திருவிழாக்கெல்லாம் நடைபெற்று வருகிறது வருடா வருடம் இந்த மாதிரி சில ஆன்மீக தளங்களும் சுற்றுலா தளங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய காலாச்சாரத்தையம் வரலாறு முக்கியத்துவத்தையும் உள்ளடக்கியதாக வருது